நான் வந்து நாடக கலைஞன்னு வெச்சுக்கோங்களேன் நாடக கலைஞன் நம்ம ஊரிலே வள்ளி நாடகம் ஆடுறோம் நான் ஆடிக்கிட்டு ஒரு பதினைஞ்சு வருஷம் ஆடிக்கிறேன் அது ஒரு மாதிரி என் பையன்கிட்டே ஆட சொல்லி விட்டுருக்குறேன் கரகாட்டமெலாம் நல்ல நார்மலாக பார்ப்பேன் நாடகம் டிவியில் போடுற டிவியில் பார்ப்பேன் பார்க்கும் போது நாடக கலை நிறைய இருக்குது அப்படி இருக்கும் போது அந்த நாடக கலைலாம் அழியாமல் இருக்குதுன்னால் நல்ல ரொம்ப பெரியமான விஷயம்தான் அது நாடகம் நாடகம் நம்ம வில்லேஜில் நிறைய நாங்களெலாம் ஆடிக்கிறோம் ஊர் ஊராவும் போய் ஆடிக்கிறோம் கூத்தாடி போய் ஆடிக்கிறோம் கட்டவெட்டி நாடகம்னுவாங்க ட்ராமா வந்து ட்ராமா ட்ராமெலாம் நம்ம ஊரில் ஆடல நாடகம் மட்டும் மாரியம்மன் நாடகம் ஆடிக்கிறோம் சம் சூர நாடகம் ஆடிக்கிறோம் கட்டைவெட்டி நாடகம் நிறைய ஆடிக்கிறோம் கட்டைக்கட்டி நாடகம்கிற பேர் அது கூற்று தெருக்கூற்று அது பேர் இப்போ மூணு விதமாக பிரியுது தெருக்கூற்றா பிரியுது ட்ராமா ட்ராமா போய் பார்ப்போம் நிறைய இந்த கரகாட்டம்ன்னும் போது கரகாட்டம் அது கொஞ்சம் ப லேடிஸ் நடிக்கிறதால் ஜனங்கள் கூட்டம் நிறையா அதுவும் நல்ல கலை நிகழ்ச்சி நல்ல ப்ரைட்டாக இருக்குது அதை விட்டு போனால் நம்ம கோலாட்டம் ஆடுவோம் நைட்டில் எனக்கு பெரிய மூத்தவங்க நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க கோலாட்டம் இப்போ வந்து கோலாட்டம் யார் என்னென்னு தெரில அது நாடக நிகழ்ச்சி நல்லா பிரமாதமாக நடத்துகிறாங்க நல்லா இருக்குது ஒன்றும் அந்த கலெக்ஷன் அப்படியே இருந்தால் பராம்பரியா நல்லா நல்லா இருக்குது அந்த வளர்ச்சி நல்லா இருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை தமிழ்நாட் தமிழ்நாட்டு மொழி வந்து எப்படின்னா அந்த மொழிக்கும் இந்த மொழிக்கும் என்னாக்க நம்ம தமிழ்நாட்டு மொழி நல்ல தாய் மொழி என்றைக்கும் தாய்மொழி எந்நேரமாக தாய்மொழி தமிழ் நல்லா தீவிரமாக நல்லா பேசுவோம் அவங்க வந்து கொ கொஞ்சம் அவ்வளோவா வா வா ஒரு மாதிரியா ஒரு கொச்சாப்புல வரும் நம்மளுக்கு தூ நம்மளுக்கு தூய தமிழ் புரியாதவர்களும் நல்லா கரெக்டாக புரியும் நம்ம தமிழ் நல்லா ரைட்டாக வள வளரும்